எங்கள் ஊருக்கு பக்கத்தில் உள்ள காலேஜ் நேம் என்னென்னனா அரஸ் காலேஜ் மாஸ் காலேஜ் உமென்ஸ் காலேஜ் இதயா காலேஜ் மென்ஸ் காலேஜ் இதெலாம் வந்துட்டு எங்கள் ஊரில் வந்துட்டு உள்ள காலேஜ் சாஸ்த்ரா காலேஜ் இதில் வந்து யார் படிக்கிறாங்க அப்படினா என்னோடய ரிலேட்டிவ் யார் படிக்கிறாங்க அப்படினா உமென்ஸ் காலேஜ் மகளிர் அரசு மகளிர் கல்லூரியில வந்துட்டு என்னோடய நாத்தனார் பொண்ணு வந்து அங்கே படிக்கிறாங்க என்ன படிக்கிறாங்க அப்படினா பிஏ இங்கிலிஷ் ஃபஸ்ட் இயர் படிச்சிகிட்டு இருக்காங்க ஓகே இதுலேயே வந்துட்டு நான் இதயா காலேஜ் அப்படிங்கிற இதயா மகளிர் கல்லூரியில வந்து நான் யுஜி படிச்சிருக்கேன் அந்த காலேஜை பற்றி சொல்லணும் அப்படினா அது ஒரு எப்படி ஒரு நல்ல காலேஜ் அது அதில் வந்து சிஸ்டர்ஸ் சிஸ்டர் தான் வந்து ப்ரின்சிபலாக இருந்தாங்க அவங்க நல்லாவே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு ஸ்கூல்ல எப்படி கண்ட்ரோலாக இருப்பாங்களோ அதே அளவுக்கு வந்துட்டு அந்த காலேஜ்ல நல்ல கண்ட்ரோல்டாக இருப்பாங்க அதிகமாக லீவ்லாம் எடுக்க கூடாது அப்படி நிறைய லீவ் எடுத்தாங்க அப்படினா பேரண்ட்ஸ் அழைச்சிட்டு வரணும் மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது அந்தமாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாங்க ரொம்ப நல்ல காலேஜ் அது இதே மென்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது வந்து காவேரி ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் அந்த கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் நான் பிஜி அதாவது என்னோடய எம்எஸ்சி மேக்ஸ் அங்கே தான் படிச்சேன் நான் இப்போ வந்து உமென்ஸ் காலேஜ் அப்படிங்கிறது வந்து மகாமகா குளத்துக்கு அந்தாண்டை மகாமா குளத்துக்கு பக்கத்தில் இருக்குது உமென்ஸ் காலேஜ் அந்த காலேஜிலந்து நாத்தனார் பொண்ணு படிக்கிறாங்க இப்போ பிஎட் படிக்கிறது வந்து அன்னை காலேஜ்